ஹலோ ஆ ஆ இந்த மாதம் ஆ மஞ்சள் வாங்கினோம் உங்கள்கிட்ட கொஞ்சம் மஞ்சள் நிறைய கிடைக்குன்னு சொன்னாங்க ஆ ஸோ ஓகே எனக்கு ஒரு ஐம்பது கிலோ வேணும் குளிக்கிற மஞ்சள்ல அந்த அதுக்கு தேய்ப்பாங்கல்ல அந்த மஞ்சள் கொஞ்சம் அப்புறம் வந்து குழம்பு மஞ்சள் அது அது கொஞ்சம் வேணும் நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து இப்போ நேச்சராக தான் கேட்குறாங்க யாரும் பாக்கெட்லாம் வாங்கிறது கிடையாது ஆ நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க இல்லை எனக்கு கிலங்காவே கொடுத்துருங்க நான் அரைச்சிக்கிறது எனக்கு இதுவாக இருக்கும் ஆமாம் ஆ ஆ சரிம்மா ஆமாம் இல்லல்ல மொத்தம் இது ஐம்பது கிலோ அது ஐம்பது கிலோ வேணும் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ சரிங்க ரெண்டு மஞ்சளுமேவா குழம்பு மஞ்சள் அப்புறம் அந்த மஞ்சள் ஆ சரிம்மா சரிம்மா

சரிம்மா சரிம்மா நீங்கள் கொஞ்சம் டெலிவரி பண்ணால் நல்லாயிருக்கும் டெலிவரி பண்ணால் நல்லாயிருக்கும் ஆ திருவண்ணாமலை ஆ ஆ சரி எனக்கு கொஞ்சம் வில கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்னம்மா ஹோல் சேல் வாங்குகிறோம் அது எப்படி வரும் ஒரே வைங்க ஹோல் சேல் தானே நீங்கள் அப்புறம் வில கம்மியாக தானே கொடுப்பீங்க ஆ ஆ சரி என்னமோ சொல்கிறிங்க

ஆ சரி சரிங்க

ஆ சரிங்க கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க இன்னும் கொஞ்சம் பேக்கேஜு இன்னும் நல்லா ஆ ஆ சரி ஆ மஞ்சள்லாம் தரமாக இருக்குமா ஆ சேரி ம் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க நன்றிங்க நன்றிங்க ம்